நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் குழந்தைல இருக்கும்போது எங்கம்மா எங்கம்மா நான் மண் ம நான் மண் ம மண் சாப்பிட்ருவனாம் அது வந்து எங்கம்மா நான் மண் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு மிளகாப்பொடி வச்சிட்டே இருப்பாங்களாம் அப்போ நான் வந்து மிளகாப்பொடி இருந்தாலுமே நான் போய் அதை சாப்பிட்டுருவனாம் அப்புறம் அதுக்கு மேலே விளக்கெண்ணை வச்சாங்களாம் அதே மண்ணில் தடவி விட்டாங்களாம் அப்போயும் நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனாம் அது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போயிமே அது அதுக்கப்புறம் இதுதான் என் சின்ன வயசு நினைவுகள் அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் போனேன் ஸ்கூல் படிக்கும்போது நான் அஞ்சாவது படிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னால் மிஸ்ஸு சொல்லிக்கொடுக்குற பாடத்தலாம் நான் போய் போய் போய் போய் மிஸ்ஸை அடித்திட்டு அடித்திட்டு வந்துருவேனாம் அப்போ வந்து மிஸ் வந்து எங்கள் அம்மாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் அதுவும் வந்து எங்கம்மா எங்கிட்ட இன்னமும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் ஆறா சிக்ஸ்த்து படிக்கும்போது அப்போ எனக்கு விவரம் தெரியல எங்கள் வீட்டில் வந்து வைக்கல்புல் போர் வச்சிருந்தாங்க நான் விளையாட்டு போக்கில் தீப்பெட்டி தீக்குச்சி வந்து இதுபண்ணிவிட்டு அதுபோல விளையாண்டுட்டு இருந்தேன் அதை நான் விளையாட்டு போக்கில் போய் அந்த வைக்கல்புல் போருக்கு போய் தீ வச்சிட்டேனாம் ஒரு வைக்கல்புல் போரே எரிஞ்சிருச்சாம் என்னால் அதேமாதிரி கொட்டாய் இருந்துதாம் அந்த கொட்டாய்க்கும் தீ வச்சிட்டனாம் அது வந்து எங்கம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் டென்த்து டுவல்த்து படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரேணுகானு ஒரு பொண்ணு அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்னோடய பெஸ்ட்டு அது நான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அது இன்னும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் அதேமாதிரி நான் டுவல்த்து படிக்கும்போது கவாஸ்கர் சார் ஃபிசிக்ஸ் சார்ன்னு இருப்பார் அவர் எது சொன்னாலும் நான் எதிர் பண்ணிட்டே இருப்பேன் போட்டிக்கு போட்டிக்கு பேசிக்கிட்டே இருப்பேன் அவர் எது பேசினாலும் அதனால் அவர் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் நான் எது சொன்னாலும் நீ ஆப்போசிட்டில் பேசுகிற படிக்கிறது மட்டும் இருந்தால் போதாது எப்படி பேசணும் என்ன பண்ணணும் இந்த சுட்டித்தனத்துலலாம் கொறை இது பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் அதேமாதிரி நான் காலேஜ் லைஃப் போனேன் காலேஜ்லலாம் நான் படிக்கிறதை தவிர நல்லா சுட்டித்தனம் நிறையா பண்ணினேன் எல்லாத்தேயும் கமெண்ட் பண்ணிகிட்டு இது பண்ணிகிட்டு எல்லாத்தேயும் ஓட்டிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாகருக்கும் இதெல்லாம் என்னால் மறக்க முடியாத விஷயம்